எங்கள் கலச்சாரத்தோட முக்கிய தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம்தான் சொல்கிறாங்க அதனாலேயே என்னவோ வந்து நிறைய பேருத்துக்கு வந்து அந்த தொழிலோட மகிமை வந்து புரிகிறதில்ல இந்த தொழில விட்டு நிறைய பேர் போய்விட்டாங்க இதோட தேவை மற்றும் பயன் வந்து என்னதான் அதிகமாக இருந்தாலும் அதற்கான பணப்பூர்த்தியோ அவங்களோட மனநிறைவோ வந்து அதை விவசாயிகளுக்கு தர்றதில்லை அதனால்தான் நிறைய பேர் வந்து இந்த தொழில விட்டு போய்விட்டாங்க ஸோ நீங்கள் கத்தி படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு தன்னூத்து கிராமத்தில் வந்துட்டு விவசாயத்துக்கு தண்ணியே இல்லாமல் அவங்களோட தொழிலே அதுதான் அந்த தொழில விட்டால் வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு நமக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய முயற்சி பண்ணுவாங்க நிறைய நடவடிக்கை எடுப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து த தண்ணி கிடையாது அந்த நிலத்தில் வந்து நிறைய வந்து கார்ப்ரேட்காரங்கள் வந்துட்டு தொழிற்சாலை அமைக்கணும் பார்க் அமைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிலத்தை வந்து கைப்பற்றுவாங்க இருந்தாலும் கூட அந்த விவசாயிகள் வந்து நமக்குனு ஒரு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணுலேயே வந்துட்டு இருப்பாங்க இதனால் நிறைய விவசாயிகள் கூட தற்கொலை பண்ணிக்குவாங்க இந்த படத்தில் விஜய் வந்துட்டு நகரத்தில் வந்து போராடுவாருன்னுதான் வந்துட்டு போராடினாலும் அவருக்கான பயன் இல்லை இருந்தாலும் கடைசியில் அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் இந்த மாதிரி உங்களுக்கு சோறு போட்ட குடும்பம் இன்றைக்கி வந்து பிச்சை எடுக்குது ரோட்டில் சாக்கடை அள்ளுது அப்படின்ட்டு அது எவ்வளோ ஒரு மோசமான கொடுமைன்ட்டு அந்த விவசாயி குடும்பத்தில் இருக்கிறவுங்களுக்கும் அந்த விவசாயத்தொழில பிரதானமாக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இந்த தொழில்ல என்னதான் வந்துட்டு தேவையும் பயனும் நமக்கு அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அந்த தேவையும் பயனையும் நம்ம கொடுக்கிறதில்ல அதனால்தான் இந்த விவசாயத்தொழில்ல இருந்து மக்கள் வந்து போய்விட்டு இருக்காங்க மற்ற தொழில்ல வந்துட்டு முன்னெடுத்து பார்க்குறாங்க என்றைக்கும் வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கிதோ அன்றைக்கிதான் வந்துட்டு இந்த விவசாயத்தொழில் வந்து முன்னேறும் அதுவரைக்கும் இந்த விவசாயத்தொழில் வந்து முன்னேறாது இப்படியேதான் இருக்கும் அதனால் விவசாயிகளை எப்பவுமே நம்ம வந்து பாதுகாக்கணும் அவங்களுக்கு தேவையை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் இதுக்காக தமிழ்நாடு அரசு நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க சின்ன வயசில் இருந்தே விவசாயம் சார்ந்த தொழில்களையும் அதனோட சிறப்புகளையும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அதன் தேவை கருதி நம்ம வந்து அதுக்கான முயற்சியை வந்து நம்ம எடுக்கணும் அது அதனால் மட்டும்தான் விவசாயிகளை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் விவசாயத்தொழில வந்து நம்ம பாதுகாக்கவும் முடியும்